ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து யார் வாங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லிருந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அந்த டேக்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்தப் பொருளை உபயோகிக்கிறவர்களுக்கு அந்த டேக்ஸ் வந்து போய் சேரும் இப்போது ஜிஎஸ்டினாலும் டேக்ஸ் தானே ஜிஎஸ்டிக்கும் டேக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்றது நம்ம வாங்குகிற ஒரு பொருளுக்குக் கொடுக்க வேண்டிய வரி அதே நார்மல் டேக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற வருமானத்துக்குக் கொடுக்க வேண்டிய வரி அது தான் ரெண்டுக்கும் இருக்கும் வித்தியாசம் தேங்க் யூ